ஹலோ நான் அக்கா நான் ஷெரின் பேசுகிறேன் அக்கா இங்கே செம்மாம்பாடிலிருந்து பேசுகிறோம் காய் கடையா இதுமாரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணா உங்கள் நம்பர் கொடுத்தாங்க நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து உங்கள் கடையில தான் காய்கறியெலாம் வாங்கலாம்னு இருக்கோம் எந்த ரேட்லைக்கா போகுது தக்காளியெலாம் ஆ இப் இப்போது நாங்கள் வந்து கல்யாணன்றதாலே நிறைய கிலோ தக்காளி வாங்குவோம் கம்மி பண்ணித் தர முடியுமா சரிங்கக்கா பார்த்து பண்ணிவிடுங்க சரி தக்காளி வெங்காயம் அந்தமாதிரி நிறைய காய்கறியெலாம் வாங்கணும் கல்யாணன்றதாலே இது வந்து எங்களால் தக்காளி வெங்காயம் ஆ உருளைக் கிழங்கு கோஸ் அந்தமாதிரி இருக்கிற எல்லா காயுமே போட்டுவிடுங்கக்கா ம் ம் சரிங்கக்கா பார்த்து பண்ணிவிடுங்கக்கா கம்மி ரேட்டுக்கா போடுங்க ஏன்னால் நிறைய வாங்கறதாலே நீங்கள் தான் எல்லா கடையும் விட்டு உங்கள் கடை தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வரோம் நீங்கள் தான் கம்மி பண்ணி தரணுக்கா இப்போ வந்து எங்களால் நேரில் வந்து வாங்க முடியாது நீங்கள் ஏதனா வண்டி வச்சு வீட்டுக்கு அமுச்சு விட்டுவிடுங்க ஆ சரிங்கக்கா வீட் அட்ரஸ் வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா டூ பை ஒன் ஃபோர் ஒன் மாதா கோயில் ஸ்ட்ரீட் செம்மாம்பாடிக்கா தெரியும்லை ஆ அங்கே வந்து அமுச்சு விட்டிருங்கக்கா நான் டிரைவர்க்கிட்டேயே காசு கொடுத்து அமுச்சுறேன்

சரிங்கக்கா